பானு பூக்கடையா

எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டிங்குக்கு பூ வேணும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா ஆ எனக்கு உங்கள்கிட்ட என்னென்ன பூ இருக்கு மல்லிகைப்பூ இருக்கா ஹலோ மல்லிகைப்பூ இருக்கா எனக்கு மல்லி மல்லி ரோஜா செவ்வந்தியில் மூணு பூ மூணு பூ வேணும் ஆ எல்லாத்திலேயும் ஒரு ஒரு கிலோ கொடுத்துடுங்க ம் எனக்கு வந்து இப்போது ஒன் வீக்கில் மேரேஜ் எனக்கு ஒரு ஒன் டேவுக்கு முன்னாடி குடுத்தீங்கன்னா போதும் ஆ நான் வாட்ஸப்பில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அட்ரஸ் நீங்கள் வந்து எனக்கு டெலிவரி பண்ணிவிடுங்க அமௌண்ட் எவ்வளோ வரும் ஆ கொஞ்சம் கொறைச்சி பாருங்கள் ஆ சரிங்க ஓகேங்க நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ம் ஓகே தேங்க்யூ